மக்களுக்கு கவர்மெண்டு உதவி வந்து பிள்ளைகள் காலேஜுக்கு பணம் கட்டினாங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கு காயினு கொடுத்தாங்க ரேஷன் கடையில் எல்லா கார்டுக்குமே ஆயிர ரூபா பணம் கொடுத்தாங்க வீடு கட்டுறதுக்கு பணம் கொடுக்குறாங்க ஆஸ்பத்திரியில் ஃப்ரீயாக கொரோனாக்கு காய்ச்சலுக்கு ஊசி ஃப்ரீயாக போடுறாங்க காலேஜ்ஜு பிள்ளைகளுக்கு இப்போ அந்த லேடாப் கொடுக்குறாங்க பஸ்ஸு ஃப்ரீ பஸ்ஸு விட்ருக்காங்க ஃப்ரீ வண்டி கொடுத்தாங்க தையல் மெஷின்னு கொடுத்தாங்க சைக்கிளு கொடுக்குறாங்க பல உதவிகள் கவர்மெண்ட்லேருந்து செய்யுறாங்க இன்னும் ப வேலை வாய்ப்பு பல சனங்களுக்கு வேலை வாய்ப்புத் திட்டம் கொஞ்சம் ஆரம்பித்து விடுங்க நல்லபடியாக பிள்ளைகளுக்கெல்லாம் நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க பல உதவிகள் செய்யணும் கவர்மெண்ட்டு